ஆ ஒரு சில இது ஒரு சில பேர் வந்து இதை ஆதரிக்கிறாங்க ஒரு சில பேர் ஆதரிக்கலை ஒரு சில பேர் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து டான்ஸுக்கு மெயினு காஸ்ட்யூம் காஸ்ட்யூம் என்னென்னா இப்போ ஒரு ஒரு டான்ஸ் பண்ணப் போகிறோம் அப்படின்னா அதுக்கு காஸ்ட்யூம் ம வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் இப்போ வந்து கை ஃபுல் ஹேண்டு வரைக்கும் ஒரு ட்ரெஸ் போட்டோன்னா அப்படின்னா ட்ரெஸ் போடும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ஒரு டான்ஸ் பண்ண முடியும் இப்போது வேலே டேன்ஸ் பேலே டேன்ஸ் அப்படின்னா ஸ்லீவ்லெஸ்ஸு போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து ஸ்லிப் மாதிரி ஒன்று போட்டு அப்பறம் கால் வரைக்கு ஒரு ஷூ வந்து கொஞ்சம் ஹைட்டாக போட்டு ஒரு த்ரீ ஃபோர்த் பேண்ட் அந்த மாதிரி தான் போட்டு ஆட முடியும் பேலே டான்ஸுக்கு அந்த மாதிரி தான் டான்ஸ் பண்ண முடியும் இ இந்த மாதிரி ஒரு ஒரு டான்ஸுக்கு ஒரு ஒரு காஸ்ட்யூம் இருக்குது அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு தான் அவங்க வந்து ஹாஃப் அந்த ஹாஃபு முக்கால் அது மாதிரி வந்து ட்ரெஸ் போடுறாங்க அது அவங்களுக்காக அவங்க போடுறாங்க ஆனா வெளியில் இருக்கிறவங்க எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா அந்த க அவங்க காஸ்ட்யூம் போட்ருக்கிறது அவங்களுக்காக அவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்றது அது மாதிரி போட்டுருக்காங்க வெளியில் பாக்கறவங்க எப்படின்னா அவங்க வந்து ஒரு க்ளாமராக இருக்காங்க ஒரு கவர்ச்சியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்கறாங்க அவங்க பார்க்கறதுனால பொண்ணுங்க வந்து டான்ஸ் ஆடக் கூடாது டான்ஸ் பண்ணக் கூடாது டான்ஸ் இல்லாமல் பொதுவாக எல்லாத்தையுமே பாட்டு பாடுறதா இருக்கட்டும் நடிக்கிறதாக இருக்கட்டும் நிறைய வந்து எல்லோரும் ஆதரிக்க மாட்றாங்க நிறைய பேர் தப்பாக தான் பார்க்கறாங்க தப்பாக பார்க்கறதுனால வந்து ஆதரிக்க மாட்றாங்க ஏன் தப்பாக பார்க்கணுன்னு நான் கேக்கிறேன் எ இது வந்து அவங்களோட ஒரு உரிமை அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு அவங்க அப்படி போடுறாங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது டான்ஸ் ஆடணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்க வந்து என்டர்டெயின்மென்ட் எல்லோரையும் பண்ணணும்ன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இருக்குது பாக்கறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டான்ஸை மட்டும் தான் பார்க்கணுமே தவிர அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க என்ன போட்ருக்காங்க அதைப் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்க அதை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவு கிடைக்க மாட்டேங்குது இப்போ நிறைய பேர் இப்படி தப்பாக பார்க்கறதுனால தான் நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுக்க மாட்றாங்க இந்த பொண்ணு வந்து டான்ஸ் பண்ணக் கூடாது அவன் அப்படி பார்க்கறான் அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க இப்போது நிறைய இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா ட்ரெஸ்ஸுனால் மட்டுந்தான் தப்பு நடக்கிறது கிடையாது ஒருத்தர் ஒவ்வொருத்தங்க பார்வையைப் பொறுத்து இருக்குது இந்த தப்பாக பாக்கறவங்கள தான் நம்ம சொல்லணுமே தவிர இந்த மாதிரி ஒரு ஒர்க்கில் இருக்கிறவுங்க ஒரு எட்டடெயின் என்டர்டெயின்மென்ட்டில் இருக்கிறவுங்கள நம்ம தப்பு சொல்லவேக் கூடாது இவங்க தப்பு சொல்கிறதுனால தான் எந்த பொண்ணுங்களாலேயுமே எதுவுமே பண்ண முடியலை ஓகேவா அவங்க இந்த மாதிரி பண்ணக் கூடாதுன்னு சொல்கிறேன் நான் இப்போ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்க டான்ஸ் ஆடுறாங்க அவங்க என்டர்டெயின்மென்ட் பண்ணுறாங்க இல்லையா அப்போ அவங்க மேலே நம்ம தப்பு சொல்லக் கூடாது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக் கூடாது அவங்களே பொண்ணு தான் பொண்ணு தான் பொண்ணு தான்னு சொல்லிட்டு பெண்ணையே சொல்லிட்டுருக்கக் கூடாது இப்போ வெளியில் தப்பாக இருக்கிறவுங்கள அவங்கள தான் நம்ம வந்து அப்படி பேசணும் பொண்ணுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுனா அதை பண்ண விடுங்கன்னு நான் சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் பெண்ணையே தப்பு சொல்லக் கூடாது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்க பண்ணட்டும் விடுங்க இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து படிப்பு வராது படிப்பு வராமல் மற்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் படிப்பு வராமல் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்க டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க அவங்க பண்ணுறாங்க அவங்க வந்து இதை வெச்சு அவங்க எர்ன் பண்ணுறாங்க ஓகே இதை நிறைய பேர் ஏன் தப்பாக எடுத்துக்கிறாங்கன்னு தான் எனக்குப் புரிய மாட்டேங்குது அதனால் தான் அவங்களுக்கு ஆதரவு கிடைக்க மாட்டேங்குது இது வேணாம்ன்னு நான் நினைக்கிறேன் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்னா இந்த மாதிரி தப்பாக பார்க்கறதுனால நிறைய பொண்ணுங்களை தப்பாகவுமே நினைக்கிறாங்க தப்பாகவே கூப்பிட்றாங்க இது தப்பு இது இந்த மாதிரி பண்ணக் கூடாது ஒரு பெண்ணை வந்து ஒரு காட்சிப் பொருளாக மட்டுமே பார்க்காம அவங்களுக்குள்ள திறமைய நம்ம பார்க்கணும் பாராட்டணும் இது மெயினுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஒரு திறம இருக்கும் இல்லையா இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து டான்ஸில் திறம இருக்குது ஒரு பெண்ணுக்கு பாட்டில் திறம இருக்குது ஒரு பெண்ணுக்கு வந்து நடிக்கிறதில் திறம இருக்குது இப்போ டான்ஸ் ஆடுற பொண்ணுங்களை யாரையுமே தப்பாக பார்க்கக் கூடாது அவங்களுக்கு திறம இருக்குதுன்னா அவங்கள மட்டுந்தான் நீங்கள் பார்க்கணும் தயவு செஞ்சு அவங்கள காட்சிப் பொருளாக பார்க்காதீங்கன்னு நான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது சரியா இப்போ வந்து நிறையா பேர் இப்படி தப்பாக நினைக்கிறதுனால தப்பாக பார்க்கறதுனால நெறை நிறைய தப்பு நடக்குது நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நடத்துறதுனால அவங்க ஃப்யூச்சர் பாதிக்குமா இல்லையா இதை வந்து எல்லோருமே யோசிக்கணும் ஓகேவா இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து இவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கறாங்க அவங்க ஆதரவு கொடுக்கறவங்கள நான் ரொம்பவும் பாராட்டுறேன் ஏன்னா அவங்களோட நிலமையப் புரிஞ்சு அவங்க ஃப்யூச்சர் அவங்களோட ஹாபி அவங்களோட எல்லாமே அவங்களோட லைஃபு எல்லாத்தையுமே யோசித்து ஆதரிக்கிறாங்க இல்லையா இதை வந்து நான் பாராட்டுறேன் நான் என்ன சொல்கிறேன் பொண்ணுங்களுக்கு உங்களால் நீங்கள் வந்து அவங்கள அவங்கள வந்து நீங்கள் ஆதரிக்க முடியலைன்னாலும் பரவாயில்ல அவங்கள வந்து இழிவுபடுத்தாதீங்க அவங்கள வந்து தடுக்காதீங்க அப்படி தான் நான் சொல்கிறேன் அவங்கள தயவு செஞ்சு தடுக்கவே தடுக்காதீங்க அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் விட்டுருங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன்